இப்போது நான் ஓவியம் ஓவியம் நான் சின்ன வயதில் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரிதான் நான் வரைஞ்சிட்ருந்தேன் அப்புறமேட்டு சிஸ்த்து போகும்போது எங்களோடய டியூசனில் வந்துட்டு ஒரு டிராயிங்ஸை வந்துட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எப்படி வரையணும் இப்படி வரைஞ்சால் நம்மளுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க ஓகே அப்படினு சொல்லிவிட்டு நானும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆப்பிள் தான் வரைய சொல்லிக் கொடுத்தாங்க நாங்களாம் ரொம்ப சிரித்தோம் என்னடா ஆப்பிள் வரைய சொல்லிக் கொடுக்குறாங்க ஏன் நம்பளுக்கு ஆப்பிள் வரைய தெரியாதா அப்படி சொல்லிட்டு நம்ம வரைஞ்ச ஆப்பிளுக்கும் அவங்க வரைகிற ஆப்பிளுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் அந்த மாதிரி ஆப்பிள் அப்புறம் கேள் பாப்பா தம்பி இந்த மாதிரிலாம் வரைய ஆரம்பித்தேன் அப்புறம் இப்படியே என்னோடய டிராயிங் சென்ஸ் வளர்ந்துட்டே இருந்துச்சு அப்புறம் ஃபிளஸ் ஒன் போகும்போது நான் பயாலஜி குரூப் எடுத்தேன் அந்த பயாலஜி குரூப்பில் வந்துட்டு டிராயிங் தெரிஞ்சால்தான் நம்ம வேற டிரா பண்ண முடியும் அப்படி இல்லைனா எனக்கு நம்ம யாருகிட்டயாச்சும் கேட்குற மாதிரிதான் இருக்கும் என்னோடய கிளாஸில் மோஸ்ட்லி எல்லாருமே நிறைய பேர் அடுத்தவங்கள்ட்ட கொடுந்த கொடுத்துதான் வரைவாங்க ஆனால் நான் எனக்கு நானே வரைஞ்சிப்பேன் அது நைட்டு ஆனால் நான் எப்படி அங்கே பார்க்குறனோ அதே மாதிரி வரைஞ்சிருவேன் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை இ இந்த டைமில் கொடுக்குங்க இவ்வளோ டைமில் கொடுங்க அப்படின்ற சொல் அப்படினு சொல்லணுன்ற அவசியம் இல்லை நம்ம எப்போ வேணா வரைஞ்சிக்கலாம் மிஸ்ஸு சொல்கிற டைமுக்கு சம்மிட் பண்ணிக்கிலாம் அவங்கதான் அக்கா எங்களுக்கு இதை கொஞ்சம் கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்ற கேட்குற மாதிரி இருக்கும் அதுதான் அப்புறமேட்டுக்கு நானே டிராயிங்லாம் கற்றுக்கவும் என்னோடய டிரா இது ரெக்கார்டுலலாம் நானே டிராயிங்லாம் வரைஞ்சி எல்லாமே பண்ணிக்கிட்டேன் அதுதான் நம்மளுக்கு பயிற்சி தேவைதான் கண்டிப்பாக ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம எல்லாமே கற்றும் மறவே களவையும் கற்று மற அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்ல வரேன் எல்லாம் மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே இந்த இதில் வந்து நான் டிராயிங் ப்ரைஸில் வந்துட்டு டிராயிங் போட்டியில் கலந்துக்கிட்டுலாம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் நிறைய ப்ரைஸ் வாங்கி எங்கள் வீட்லலாம் இருக்குது அப்புறமேட்டுக்கு அதுதான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டா அது நம்மளுக்கு எப்பயாச்சும் உதவும் கண்டிப்பாக அதுதான் சொல்ல வரேன் கண்டிப்பாக ஒரு நாள் உதவும் அது நம்ம கத்துக்கின்ற அந்த பயிற்சி நம்மளுக்கு தேவைதான்